என்னோட மொபைலுக்கு வந்து சார்ஜு வே சார்ஜர் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிணேன் ஆட்ரு பண்ணிட்டு ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சி இருந்தாலும் சொல்லிட்டு ஆட்ரு பண்ணிட்டு மொபைல் முக்கியோம் சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டு வந்துச்சி வீட்டுக்கு ரெண்டு மூணு நாள் நல்லா தான் ஏறுனிச்சி சார்ஜர் அதுகப்பறம் என்னான்னு தெரியல சார்ஜர் ஒரு மாதிரியா வெடிக்கிற உப்பிடிச்சி ஒயரில் அப்டியே ஒரு மெலிசாயிடிச்சி ஒன்னும் தெரியல புரியல அதனால் சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிணேன் ரிப்போர்ட் பண்ணிட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அதனால் திரும்பி நான் கால் பண்ணி கேட்டதுக்கு சரிப்பா உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்னு எழுதி மெசேஜ் பண்ணுங்க இமெயிலில் மெசேஜ் பண்ண சொன்னாங்க அது மாதிரி நான் இமெயிலு வந்து இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் சரியில்லை அதனால் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு ரிபோர்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு மற்றொரு சார்ஜர் அனுப்பினாங்க அதுவும் என்னான்னா இந்த மாதிரி தான் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் வந்து இது மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இல்லை வெடிச்சிடிச்சி நல்லா இல்லை திரும்பி அப்பறம் கால் பண்ணி சொன்னதுக்கு இருங்க திரும்பி நாங்க அனுப்பிறோம் அப்படி சொல்லிட்டு இல்லைன்னா உங்க அமௌண்ட் வந்துட்டு ரீப்லேஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை கால் பண்ணிணோம் எடுக்கல அமௌண்ட் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆட்ரு பண்ணிணேன் அதனால் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க இதனால் இந்த லிங்கில் வந்து யாரும் நீங்கள் சார்ஜரு வந்து அப்ளை பண்ணாதீங்க எதுவும் ஆட்ரு பண்ணாதீங்க வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் த இந்த ப்ராடக்ட்டு ஓகேவா